பொதுவாக நம்ம மக்களெலாம் எது வழியா நியூஸ்ஸை கேதர் பண்றாங்கன்னா நியூஸு அதுக்கப்புறம் தந்தி டிவி சன் டிவி புதிய தலைமுறை பாலிமர் அந்த மாதிரி நிறையா இருக்குது சில பேர் வந்து நியூஸ் பேப்பர் வாயிலாக பண்ணுறாங்க சில கல்வியறிவில் உள்ளவங்கள் மொபைல் ஃபோன் வழியா டெய்லி ம் நியூஸ்லெலாம் பார்க்குறாங்க அதை தெரிஞ்சு மக்கள் அறிஞ்சுக்கிறாங்க படிப்பறிவு படிப்பறிவு இல்லாத மக்கள் என்ன பண்றாங்கன்னால் அந்த தந்தி டிவி புதிய தலைமுறை அந்த மாதிரிலாம் பார்த்து தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க இப்போ ஆயிரம் ருபா பணம் அறிவித்தாங்க பார்த்தீங்களா அதை வந்து படிக்காதவங்கள் கூட கல்வியறிவு தெரியாதவங்கள் கூட நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்தளவு வந்து இப்போ உள்ள டெக்னாலஜி வளர்ந்துட்டு இப்போ படித்தவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க நியூஸ் பேப்பர் பார்க்குறாங்க அதுக்கப்புறமே வந்து ஃபோனில் வந்து நியூஸ்யெலாம் கேதர் பண்ணுறாங்க இப்போது படிச் டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் நிறையா கொஷின்ஸெலாம் போடுறாங்க அதெல்லாம் நியூஸ் பேப்பரெலாம் வருது இந்த மாதிரிதான் நம்ம மக்கள் இப் இந்த மாதிரிதான் மக்கள் வந்து நியூஸை அணுகிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மழை வருது மழை வரல அப்படிங்கிறத வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க இப்போ வந்து இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து இவ்வளோ டிகிரி செல்ஷியஸ் அப்படி அப்படிங்கிற மக்கள் வந்து வேறு ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் இவ்வளோ டிகிரியா அய்யயோ அங்கெலாம் போக்கூடாதுப்பா மே மாதம் சுற்றுலாவெலாம் போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க எதன் மூலிமா தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம நியூஸ் மூலிமா தான் தெரிஞ்சுக்கிறோம் டெய்லி வெளிநாட்டில் நடக்கிற செய்தியை கூட நம்ம எது மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் நியூஸ் மூலிமாதான் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் படிப்பறிவு உள்ள மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க தொலைபேசி சாரி தொலைபேசி இல்லை கல் கைபேசி அப்புறம் ட்விட்டரு எ ஃபே ஃபேஸ் புக்கு நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் கல்வியறிவு இல்லாத மக்கள் என்ன பண்ணுறாங்க கல்வியறிவு இல்லாத மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நியூ நியூஸுயெலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க மேக்ஸிமம் வந்து புதிய தலைமுறையில் மட்டும் உண்மையான நியூஸ்யெலாம் போடுவான் பாலிமர் அப்புறம் சன் டிவி அந்த மாதிரி நியூஸ்யெலாம் போடுவான் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறமே வந்து கல்வியறிவு இல்லாத மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னால் மழைக்காலத்துல எப்படி வந்து மழைலாம் பெய்யுதா இல்லையா இப்போ இன் இன்றைக்கி வந்து நீ பயிர் செய்யலாமா செய்ய வேணாமா இப்போ நெல்லெலாம் எப்படி உற்பத்தி செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா அதெல்லாம் வந்து நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி ரொம்ப வசதி எக்க பொருளாதாரம் இல்லாத மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க படித்தவங்கள்ட்டேந்து அப்பா இன்றைக்கி என்னாப்பா நியூஸ் போட்டாங்க கொஞ்சம் சொல்லுங்கப்பா எங்கள் வீட்டில் டிவி இல்லை அப்படின்லாம் கேட்டுத் தெரிஞ்சுக்கிறாங்க அந்தமாதிரி மக்களெலாம் இப்போ நல்லா வந்து இது பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி உள்ள மக்கள் வந்து எப்பவுமே வந்து அன்னன்றைக்கி நடக்கிற நியூஸை அன்னன்றைக்கி தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ வந்து விளையாட்டு செய்திக்கெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பார்க்குறதே கிடையாது கிரிக்கெட் மட்டும் வேணால் எல்லாேரும் பார்ப்பாங்க விளையாட்டு செய்திகளெலாம் யாருமே பார்க்கறது கிடையாது ஆனால் விளையாட்டு செய்திக்கெலாம் இப்போ நிறைய பேர் கற்றுக்குறாங்க இந்தந்த இதில் இந்தந்த மாதிரி விளையாட்டு இது இருக்குது என்னென்ன விளையாட்ல என்னென்ன த எத்தனை தங்கப் பதக்கம் வாங்கினது எத்தனை வெள்ளிப் பதக்கம் வாங்கினது இந்தியா எத்தனை தங்கப் பதக்கம் இங்கே கிரிக்கெட்டில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதலாம் நியூஸ்சில் போடுறான் அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் சன் நியூஸ் வந்து ஆறு மணிக்கு போடுறானா காலைலேயும் போடுறான் சாய்ந்திரமும் போடுறான் எப்பயுமே போடுறான் மதியம் ஒரு நியூஸும் போடுறான் அன்னன்றைக்கி என்னென்ன என்னென்ன நிகழ்வு என்னென்ன இது இருக்குது இப்போ வந்து ரீசெண்டாக என்ன நடந்துச்சுன்னால் இப்போ வந்து இளையராஜா பொண்ணு இறந்தாங்க எதுக்காக இறந்தாங்க எந்த மாதிரி இறந்தாங்க அதெலாம் நம்ம எது வழியா தெரிஞ்சுக்கிட்டோம் நியூஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் எப்போ அடக்கம் பண்ணிணாங்க அவங்க ஹஸ்பண்ட் யார் எதனால் அவங்க ஹஸ்பண்டை விட்டு வந்தாங்க எத்தனை வருஷமாக அவர்களுக்கு நோய் இருந்துச்சு அதெலாம் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அந்தமாதிரிதான் கல்வியறிவு இல்லாதவங்கள் கூட நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அதுதான் அந்த க நியூஸ் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது